மிளகாச்செடியை நட்டு இப்போ நோவு வந்துடுச்சுங்க அப்புறம் திழும்பி அந்த காலத்தில் எங்கள் ப எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா நல்லா இத செடி வளத்துனாங்க அது ப அது வ அதில் இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ அப்பெல்லாம் சாம்பல் தான் போடுவாங்க இப்போது சாம்பலே இல்லாத இப்போ மருந்து தான் அடிக்கிறாங்க மருந்தை இப்போ அடித்தாலும் நோவு போக மாட்டேங்கிதுங்க ஒரு ஏக்கரா மிளவா நட்டு இருந்து ஒன்றுமில்லாத போச்சுங்க அப்புறம் இந்த உரம் கொண்ணாந்து போட்டு போட்டு உரம் எல்லாம் ம நல்ல வர மாட்டேங்கிது மருந்து தான் இப்போ ரெண்டு மூணு தடவை மருந்து அடித்தேன் மருந்தடிச்சு கூட எல்லா நோவு மிளவா மருந்து இப்போ அடித்து ஒன்னுமில்லாத போச்சிங்க அப்புறம் அப்போ இருந்து எங்கள் அப்பன் இருக்கும் போது தோட்டத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் திரும்பி அது இப்போ இந்த குப்பை போடுவ குப்ப மாட்டுக்குப்பை போட் கொண்டு போடுவேன் காட்டுக்கு மாட்டு குப்பை போட்ட பிறகு அப்புறம் இந்த கோழி குப்பை கூட போடுவோம் ஒரு வண்டி கொண்டு போட்டேன் இந்த செடிக்கெல்லாம் போட்டால் நல்ல வருவன் சொல்லி கோழி குப்பை கூட போட்டிருக்கிறோம் கோழி குப்பை போட்ட பிறகு அப்புறம் இந்த சாணி எருவூட்டி கொண்டாந்து த த ஒரு செடிக்கு செடிக்கு நல்லா நுணுக்கி செடி செடிக்கு கொண்டு போய் வைப்போம் அது வந்து அது போட்டால் ஒரு நல்லா இருக்குது ஒரு மாதிரி நல்லா இருக்குது